ஹலோ சொல்லுங்கள் ஆ சரி சொல்லுங்கண்ணா அப்படிங்களா ஆ என்ன பிரச்சனையாமா ஓ சரி அப்படிங்களா ஓகே அப்படின்னா கேட் பாஸ் எடுத்துட்டு உள்ளே விடுங்கள் ஆ அப்புறம் அப்புறம் வந்து உள்ளே கார் ஃபுல்லாக தரோவா செக் பண்ணுங்கள் என்ன ப்ராபளமாமா காரில்

ஓ சரி

அப்படிங்களா சரிங்க சரி நல்லா காரை செக் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே அனுப்புங்கள் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா காரில் இல்லை அவ்வளோ தானா ஆஆ ஹ சரி அப்படிங்களா அப்படிங்களா சரி எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்திங்களா சரி ஓகே சரி ஓகே சரி ஓகே அப்படின்னா சரி செக் பண்ணிட்டு விட்டுட்டு போக சொல்லுங்கள் நாளைக்கு மெக்கானிக் வந்தால் சொல்லிடலாம் சொல்லிவிடுங்க ஆ ஆ சரி சொல்லி அனுப்பி ஆ சரி ஓகே

ஆ சரி அப்படினா அது கார் டிக்கி எல்லாம் கார் டிக்கி எல்லாம் ஓப்பன் பண்ணி நல்லா தரோவா செக் பண்ணிக்கங்க ஏன்னா நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணுங்கள் இண்டிகேட்டரு இது எல்லாம் நல்லா இருக்கா எப்படின்னு எல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே அவங்கக்கிட்ட ஒரு டைம் கேட்டுக்கங்க நீங்களும் ஒரு டைம் பார்த்துட்டு கார் டிக்கி கார் டிக்கி எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் விட்டுட்டு போக சொல்லுங்கள் ம் சரி

சரி மெக்கானிக் வந்தால் நாளைக்கு காலையில் சொல்லிடுங்க ம் சரி ஓகே ஆ சரி போட்டு கொடுத்துருங்க ஆ ஆ சரி சரி ஆ ஓகே தேங்க்யூங்க